இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தியேழு